கிராமப்புறம் பக்கத்தில் அவங்கெளாம் கபடி கிரிக்கெட்டு அது இதுன்னு விளாடுவாங்க கபடி கிரிக்கெட்டு நாங்கெலாம் அப்படிதான் விளாடுவோம் ஆடிப்பட்டம் தேடி விதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆடி ஆடி ஆமாம் அந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அந்தமாதிரி காலத்தில் நெல்பயிர்லாம் அறுவடை செஞ்சு முடிசசுட்டு அந்த மாதிரி நேரத்தில் நெல்காட்டில் நெல் ஆமாம் நெல்காட்டில் அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிரிக்கெட் விளாடுவோம் நாங்களெலாம் பசங்களாக சேர்ந்து கிரிக்கெட்டு விளாடுறது ஒரு நாலஞ்சு டீம் மூணு டீம் நாலு டீம் வந்து ஜாலியாக விளாடுவோம் நல்லா ஒரு ஸ்பீடு கிடைக்குங்க இந்த கண்பார்வைலாம் நிறையா இந்த பால் எங்கே வருது எப்படி வருது எப்படி போடறோம் அப்படின்றதை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி கபடியும் கபடியும்தான் ஒரு அஞ்சு டீமு அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அது டக்கு டக்குனு மூவ் பண்ணுறது நம்ம தொட வரோம் நம்ம தூக்க வரோம்னா டக்குனு மூவ் பண்ணணும் அதாது மூ மூவ் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் மூவு டக்குனு கொஞ்சம் ஸ்பீட்னெஸ் கொடுக்கும் அதான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கபடி கிரிக்கெட் விளாடுவோம் சொன்னோமா அப்புறம் உறியடித்தல் பானை உடைத்தல் அப்புறம் ரன்னிங்கு சைக்கிள் ரேஸ்லாம் வெச்சு விளாண்டுப்போம் சைக்கிள்லெல்லா நான்லா ஃபர்ஸ்ட்டுங்க எங்கள் ஊரிலையே எங்கள் சைக்கிள் ரேஸிலையே ரேஸ்னு சொன்னாலே என் ஊரில் நான்தான் ஃபர்ஸ்டு சைக்கிள் ரேஸில் நான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பானை உடைத்தலில் எங்கள் அண்ணன் ஃபர்ஸ்ட்டு இந்தமாதிரி இருக்குது பானை உடைத்தல் இந்தமாதிரி போட்டிலாம் வைப்பாங்க நிறையா போட்டிலாம் வைக்கும்போது நாங்கள் கலந்துப்போம் அந்த போட்டியினால் எங்களுக்கு தோத்துட்டோம்ற வெறியை விட மறுபடியும் ஜெயிக்கணுன்ற வெறிதான் எங்களுக்கு அதிகம் இருக்கும் ஏனால் அந்த அந்த அவமானப்பட்ட இடத்துல மறுபடியும் ஜெயிக்கணும்ற ஒரு வெறி இருக்கணுமா இல்லையா அது கண்டிப்பாக இருக்கும் எனக்குலாம் நான் போன வருஷம் தோற்றுட்டேன் ஆனால் கண்டிப்பாக தோற்றுட்டேன் என்னால் முடியலை அதனால் தோற்றுட்டேன் என் மொபைல் சி என்னது நான் ஒர்க்குக்கு போய்ட்டு வந்துட்டு என் மொபைல் வேறு ரேஸில் போகும்போது கீழே விழுந்துடுச்சு மொபைல் எடுக்கிறேன் அப்போ கொஞ்சம் லவ் பண்ணிட்டு அப்படி இருந்தேன் இப்போ ஆனால் ஃபெயிலியர்தான் அப்போதைக்கு அப்படி இப்படி போய்ட்டுருந்திச்சுங்க ஆனால் சைக்கிளில் வந்து போய்டிருக்கும்போது நான் ஆத்துக்கு போய்விட்டு முள்ளலாம் குத்தி டயரு கொஞ்சம் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பாதி காற்றோட போனேன்க நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்வது நல்ல ஒரு ஸ்பீடு கொடுத்தேன் ஆனால் பட் ஆனால் என்னோடய சைக்கிள் எனக்கு அது ஒத்துழைக்கலை ஒத்துழைக்கலை ஏன்னால் சைக்கிளும் போகல்ல இப்போ நமக்கு சாப்பாடு போட்டால்தான அது நம்ப போவோம் நகருவோம் அதே மாதிரிதான் அதுவும் அதுக்கு காத்து எல்லாம் ஃபுல்லாக எதுவும் வந்து கரெக்ட்டாக இருந்தால்தான் அதுவும் போகும் அந்தமாதிரிதான் நான் சைக்கிள் ரேஸ்தாங்க எனக்கு உடம்பு ஃபுல்லாக சைக்கிள் ரேஸ் ஃபிரீ ஃபயர் டாக் லவ்வர் அப்புறம் மாடு இதுதாங்க என்னோட லைஃபு அம்டுதாங்க இப்போது ஏதோ ஒரு வேலை அப்படின்றதுக்காக சும்மா வேணும் வேலை வேணும் அப்படின்றதுக்காக படிக்கிறதுக்கு வந்திருக்கேன் படிச்சிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு யுனிவர்சிட்டியில்தான் படிச்சிட்டிருக்கேன் விளாடுறதுனால நமக்கு ஒரு ஸ்பீடு நமக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்வது ரத்த ஓட்டம் நிறையா நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒரு கபடி கிரிக்கெட்லாம் விளாண்டா கபடியில் கபடி கிரிக்கெட் இல்லை அந்த உறியடித்தல் இந்த மாதிரில்லா விளையாண்டோனா நமக்கு கண்பார்வை அந்த குறி வைக்கிறது அந்த ஷார்ப்பாக நம்ம குறியும் எங்கையும் தப்பாது எப்போ வைச்சாலும் எங்கையும் தப்பாதுங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம கைக்கு நிறையா எல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்து இந்த போட்டி நாங்களே வெச்சுக்குவோம் பசங்ககுள்ளையே இந்தமாதிரி தம்புல்ஸ் யார் எடுக்கிறது யார் புஷ்அப் அதிகமாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு அப்பறம் நிறையா இருக்கும் இந்த ரன்னிங் யார் ஸ்கிப்பிங் யார் அதிகமாக போகிறது ரன்னிங் அதிகமாக யார் போகிறது ரிலே எந்த டீம் ஜெயிக்கிறது இந்த மாதிரி நிறையா வெச்சு ஜாலியாக விளாடுவோம்